ஹலோ அக்கா டேஷனுங்களா இது எங்கள் ஊரில் தான் ரொம்ப தண்ணி விட மாட்றாங்களே என்ன பண்ணுறது

கொறைஞ்சது ஒரு பத்து நாளாக வரலக்கா என்னக்கா பண்ணுறது இங்கே சரி யார் கிட்டே சொன்னாலும் ஒன்னும் செயல்படமாட்டேங்குது சரி ஊர் தலைவர் கிட்டே சொல்வோம் நம்மன்ட்டு வந்தோம் அங்கேயும் முடியல

ஆ செரி ஆ சரிக்கா ம் சரிக்கா